பழனிச்சாமி டைலருங்களா நான் இந்த ஸ்வாமி ஸ்கூல் ப்ரின்ஸிபல் பேசுகிறேன் சார் எங்கள் ஸ்கூலில் எஸ்எஸ்எல்சி யூனிஃபார்ம் மாற்றலான்னுருக்கோம் அதுக்கு தான் உங்கள்கிட்ட ஆட்ரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லா யூனிஃபார்ம் தைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சார் ஆ ஆ யூனிஃபார்ம் தைக்கணும் சார் கொஞ்சம் ஸ்கூல் வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னால் எங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா எங்கள் க்ளாஸ்ஸில் எஸ்எஸ்எல் எஸ்எஸ்எல்சிக்கு மட்டும் நைன்த்து டென்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி பிள்ளைங்க இருப்பாங்க சார்

சார் காட்டன் ஷர்ட் தான் சார் எப்போதும் யூனிஃபார்ம் எல்லாம் தைப்பாங்க பாருங்கள் சார் அந்த க அந்த யூனிஃபார்ம் தான் சார் ஒரு ஒரு எண்பது எண்பது பசங்கள் இருப்பாங்க சார் ஒரு எழுவது பெண்ணுங்க இருப்பாங்க யூனிஃபார்ம் கலர் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் சார் க்ரீன் கலர் பேண்ட்டு ஆ இதுதான் கே கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டாப் வந்து ஒயிட் கலரு பேண்ட்டு ஷாலு வந்து க்ரீன் கலரு சார் ஆ ஒரே ஒரு பேட்ச் பேட்ச் வந்து நீங்கள் பெண்ணுங்களுக்கு வந்து ஷாலில் வைச்சுருங்க ஒரு சைடு பாய்ஸுக்கு வந்து பாக்கெட்டில் வைச்சுருங்க சார் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீ ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னால் டீட்டெயில்ஸ்ஸா எல்லாம் சொல்லிடுவோம் நீங்கள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்துடுங்க எப்போ ஃபிரீயாக இருக்கீங்களோ ஆ மற்ற டீட்டெயில்ஸு அமௌண்ன்ட்டு இதெல்லாம் பற்றி நம்ம ஸ்கூலில் பேசிக்கலாம் சார்

ஆ அது அது அது ஸ்கூலில் பேசிக்கலாம் சார் மொத்தம் எவ்வளோ ஹோல் சேலாக இப்போ எவ்வளோன்னு பார்த்து பண்ணிக்கலாம் சார் நீங்கள் நாளைக்கு ஆ நாளைக்கு வந்துடுங்க சார் ஒரு பத்து மணிக்கு இப்போ பசங்கள்லாம் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பென்சில் ஃபிட்டு அப்படின்னுலாம் பேண்ட்டுலாம் கேட்குறாங்க அந்த மாதிரில்லாம் தைக்க வேணாம் சார் யாருக்குமே ஆ அது ஆ நீங்கள் அளவு எடுக்கிறப்பையே நார்மலாக எடுத்துக்குங்க சார் அவங்க கேட்குற மாதிரி எதுவுமே அளவெலாம் எடுக்க வேணாம் அப்புறம் அந்த பார்டரெலாம் பார்த்தீங்கன்னா காலர் பாட்ரு கையில் இருக்கற பாட்ரு இதெலாம் அந்த பேண்ட்டு கலரில் கொடுக்க சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண வேணாங்க சார் ப்ராப்பராக யூனிஃபார்ம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் சார் ஸ்கூல் மாதிரி ஆ மற்ற ஆ ஆ அப்படிதாங்க சார் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஸ்கூலுக்கு வாங்க சார் நாளைக்கு பார்த்துக்கலாம் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்